மின்சாரத்தால் ஏற்படும் ஆபத்துன்னு பார்த்தோம் அப்படினா மின் கசிவுனாலயும் சரியான முறையில் கன்னெக்ஷன் கொடுக்காததுனாலயும் அதுக்கப்புறோம் நம்மளோட அஜாக்கிரதயினாலயும் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் தான் நிறையா மின்சாரத்தால் ஏற்படும் ஆபத்துங்குறதை வீட்டுக்குள்ளேங்குறத பார்க்கும்போது நம்மளோட கவனக்குறைவுனால் நிறைய விஷயங்கள் ஏற்படுது அதாவது சரியான வசதி செய்யாம இருக்கிறதுனாலயும் இல்லை ஒரு சின்ன பிரச்சின இருக்கும்போது ஆரம்பத்துல பார்க்காம அதோட விளைவு பெருசானதுக்கு அப்புறோம் பார்க்குறதுனாலயும் நிறையா பிரச்சினைகள் ஆபத்துகள் இருக்குது பொது இடங்களில் அப்படினு பார்த்தோம் அப்படினா மின்சார கசிவு அந்த மின்சாரக்கம்பி அறுந்து தொங்குதல் இந்தமாதிரி விஷயங்கள்னால் நமக்கு ஆபத்துகள் நிறையா இருக்குது ஸோ அதை பத்தின விழிப்புணர்வும் ஜாக்கிரதையும் நம்மகிட்ட தான் ஏற்படனுன்னு நான் சொல்லுவேன்